நான் ராக் க்ளைபிங் ஃபர்ஸ்ட் பண்ணது சிஸ்க்த் ஸ்டாண்டர்டில் எங்கள் ஊர் கிருஷ்ணகிரியில் சையத்பஷா மலை ஒன்று இருக்குது அங்கே ஃபர்ஸ்ட் நான் ஏறும்போது ரொம்ப ஃபியராகவும் பயமாகவும் இருந்தது ஃபேமிலி ட்ரிப்பாக தான் நாங்கள் போனோம் ஃபேமிலினால் எங்கள் அம்மா அப்பா சித்தி சித்தப்பா எங்கள் அக்கா எல்லாரும் போனோம் போகும்போது எல்லா கிட்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு போகல ஃபர்ஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணலாம் மேலே ஒன்று தர்கா இருக்குது சரி பார்த்துட்டு வரலான் தான் கிளம்புனோம் ராக் கிளைபிங்காகவும் இருக்கும் சரி தர்கா விசிட்டாகவும் இருக்கும் அப்படின் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போனோம் போன இடத்துல ஒழுங்காக எந்த கிட்ஸும் இல்லாதது ட்ரக்கிங்கான கிட்ஸ் எதுவும் இல்லாததுனால் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு போக போக அங்கே பாதி ஸ்டெப்ஸ் இருந்தது பாதி நாமளேதான் ஏறணும் ரோப் மூலமாக ஏறணும் ரோப் இருந்தது பட் அதுக்கான ஷூஸ் அந்தமாதிரி எதுவும் இல்லாததுனால் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏறும்போது கொஞ்சம் சிலிப் ஆகிடிச்சி பட் எப்படியோ ஃபைனலாக ஏறி முடிச்சாச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் சிலிப் ஆகியிருந்தாலும் அங்கேயிருந்து கீழே விழுந்துருப்பேன்ற பயம் ரொம்ப ஃபியராகவும் இருந்தது பட் ஃபைனலி ஏறி முடித்துட்டேன் அதுதான் என்னோடய சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரெக்கிங்னு அப்போ எனக்கு புரிஞ்சுது